ஆ சொல்லுங்கள் என்ன விஷயோம் திடீர்னு டீசி எப்படிங்க தரமுடியும் இப்போ இந்த செ செமஸ்ட்ரு முடியவே இல்லை செமஸ்ட்ரு போயிட்ருக்குது திடீர்னு டீசி தரமுடியாதுங்க நிறைய ப்ரோஸிஜர் இருக்குது அதுக்கு இல்லை இந்த செம்மஸ்ட்ரு மட்டும் தானே முடியுது அவ்வளோதான் முடிய போகுது நீங்கள் பையனை மட்டும் விட்டு செமஸ்ட்ரு முடிஞ்சக்கப்புறம் கூட்டு இல்லைனா ஹாஸ்டல்ல ஸ்டே ஸ்டே பண்ண சொல்லிக்கொங்க அப்படிங்களா இப்போ ஃபீஸ் பெண்டிங் இருக்கா உங்கள் பேர் என்ன சொன்னிங்க தீபன் ஓகே தேர்ட் இயர் ஃப ஃபைனல் செமஸ்டர் தானே படிக்கிறாங்க ஓகே இப்போ பெண்டிங் இருக்குது உங்கள் பையனுக்கு ஃபீஸு நீங்கள் இப்போது இப்போது எப்படி டீசி வாங்கிட்டு இப்போது நீ எங்கள் காலேஜ் ரூல் படி டீசி வாங்கினாலும் சரி ஃபுள் ஃபீஸ் கட்டினாதான் நாங்கள் டீசி தருவோம் இந்த இந்த மீதி ஃபீஸ் பெண்டிங் ஃபீஸ் இருக்கும் இல்லையா இந்த இயரோட ஃபீஸு அதை நீங்கள் மீதி கட்டிகிட்டு உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க ஏ மற்ற ப்ரோஸிஜர்லாம் நாங்கள் முடிச்சிட்டு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் சேர்க்கப்போறிங்கனு தெரியுமா அந்த காலேஜ்லயிருந்து எங்களுக்கு ஜஸ்டு ஒரு ரெஃபர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வேணும் இல்லைனா நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அங்கே ஃபெட்ச் பண்ணி விடணும் இல்லையா இந்த மீதி செமஸ்ட்ரு அந்த காலேஜில் நாங்கள் ஜாயின் பண்ணும்ல ஸோ ஏதாவது ரெஃபர் ரெஃபரன்ஸ்காக வேணும் எங்களுக்கு இப்போ நீ எந்த காலேஜில் சேர்க்க போகிறீங்க அப்படின் சொல்லிட்டு அந்த காலேஜ்லயிருந்து சும்மா ஏதாவது ரெஃபரன்ஸ்காக வாங்கிட்டு வந்து கொடுத்திங்கனா நாங்கள் முடிச்சிடுவோம் மீதி பெண்டிங் ஃபீஸையும் கட்டியாகணும் நீ அரியர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கணும் சரிங்களா நான் இங்கே வந்துட்டு ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் வேணும் இல்லைனா கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளிருக்கு இந்த பெண்டிங் டேஸ்க்கு டீசி தரணும் இல்லையா ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் வேணும் ம் ஓகே உங்கள் பையனை விட்டு பெண்டிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுனு நீங்கள் அவங்க ஸ்டாப்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கொங்க அங்கேருந்து ரெஃபரென்ஸ் வாங்கி கொடுத்திங்கன்னா நாங்கள் இங்கே டீசி கொடுத்துட்டு மீதி டீசி சர்ட்டிவிகேட் மட்டும் இருக்கும் மார்க் ஷீட் எல்லாமே வாங்கிட்டாங்களா ஓகே இந்த செமஸ்ட்ரு நீங்கள் எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறிங்களோ அங்கேருந்து கன்டினியூவ் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணிங்கனா நாங்கள் அங்கே சொல்லிடுவோம் ஆ ஓகே தேங்க் யூ